சார் என்ன சாரு இப்போ நான் எக்கன்னல்லேந்து எத்திராஜ் பேசுறேன் சார் ஞாபகம் இருக்குதா மறந்துவிட்டீங்களா என்ன சாரு ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆகிருச்சி எங்கள் பொண்ணுது கல்யாணம் போட்டா இன்னும் கொண்டாந்தும் கொடுக்கல பணம் சேர் பணமும் கொடுத்துட்டேன் நீங்கள் கம்முன்னே இருக்குறீங்க என்ன காரணம் சார் ஆ

ஒன்றும் கிடையாது ஃபோன் போட்டுன்னாச்சும் சொல்லியிருக்கணும்ல சார் இந்த நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லணுமா இல்லையா சார் வீட்டில் வேறு எல்லாம் வீட்டில் வேறு திட்டுறாங்க நல்ல போட்டாக்காரனை அழைச்சினு வந்தேன்னு அவங்க வேறு க திட்டுறாங்க வீட்டில் நான் பேச்சு கேக்கிற மாதிரி இருக்குது

நல்லா கரெக்டா இருந்தால் நாம் பா கஸ்டமரை அழைச்சின்னு வருவோம் சார் இது மாதிரி இருந்தால் எப்படி சார் இது மாதிரி ரெண்டு மாசம் ஒரு மாசம் இப்படி இழுத்தடிச்சா எப்படி சார் அது அதுக்காக தான் என் பிரெண்டு சொன்னாங்க இந்த போட்டா கடைக்கிப் போங்க நல்லா போட்டா எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் உங்கள் கடைக்கு வந்தோம் சார் ஆ இல்லை பார் சார் சரி ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாந்து கொடுங்க சார் ஆ ஃபுல் பேமெண்ட்டு பண்ணிவிட்டு தான் நான் ஆ ஃபுல் பேமெண்ட்டு தான் கட்டி நீங்கள் என்னா போ போட்டாவே தரல சார் எத்தின் நாள் ஒன்றரை மாசத்துக்கு மேல் ஆகுது அதான் நீங்கள் கம்முன்னே இருக்குறீங்க சார் கொஞ்சம் லேட் பண்ணாதே சார் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க சார் பாக்குறேன் சரி சரி சரி சார்